நான் இந்த ஹோட்டலில் சாப்பாடுக்கு இப்போ ஆர்டர் பண்ணேன் இப்போ அந்த ஸ்விகின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாக நான் வாங்குகிற சாப்பாடு இதில் எல்லாம் ஆர்டரின் படி இருக்குது அவங்க வந்து இப்போ வீடு தேடி வந்து கொடுத்துட்றாங்க இப்படியா இருந்து எல்லாம் நல்லா ருசியாக இருக்குது நல்ல சாப்பாடாக இருக்குதுன்னு சொல்லி கேக்கிறாங்க அதனால நானும் அந்த ஆப் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த உணவு தேவையை நாங்கள் பெற்று வருகிறோம் இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக காணப்படுது